இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் அப்புறம் மூணு லட்சத்து நாற்பதாயிரம் அதுக்கு அப்புறம் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம்